ஹலோ சொல்லுங்கள் மேம் ஆமாம் மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம் எப்போ உங்களுக்கு நீங்கள் போகணும்ன்னு நீங்கள் சொன்னிங்கன்னா நாங்கள் டிரைவர் அனுப்பிடுவோம் அப்படியா ஒரு நாளைக்கு வந்து கேப்புக்கு வந்து எப்படின்னா டிரைவருக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் வரும் வண்டிக்கு ம் அது அதோடு வந்து டிரைவருக்கு வந்து நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கும்

ஏசின்னா வந்து உங்களுக்கு நாங்கள் கு நீங்கள் கூட எங்களுக்கு ஐநுறுபா கொடுக்குற மாதிரி இருக்கும் மேம் உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள்

ம் ஓகே நான் டிரைவர் நம்பர் உங்களுக்கு நான் இப்போ நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புறேன் மேம் நீங்கள் அவங்களை கான்டேக்ட் பண்ணிக்கங்க நான் நான் நம்பர் அனுப்பிவிட்டுறேன் பேர் டிரைவர் பேர் வந்து சரவணன்

ஓகே மேம் எந்தெந்த இடத்துக்குன்னு கன்ஃபார்மாக சொல்லுங்கள் சரி ஓகே மேம் அதலாம் க காம்ச்சு நல்லா எல்லா இடத்தையுமே உங்களுக்கு காட்டிடுவாங்க அந்த ரெண்டு இடத்துக்கு நீங்கள் கன்ஃபார்மாக ப புக் பண்ணி இருக்கீங்கல்ல ஓகே தானே மேம் ஓகே உங்களுக்கு ஓகே மேம் ஓகே மேடம்

ஆ ஓகே ஓகே நான் அனுப்பு டிரைவர் நம்பரை அனுப்பிவிட்றேன் நாளைக்கு காலைல ஆறு மணிக்கு உங்களுக்கு வண்டி வந்துவிடும் மேம் நீங்கள் பார்த்துக்கங்க எப்படினு சரி ஓகே மேம் ம் ரொம்ப நன்றி மேம்